ஹலோ மேம் மேம் இந்தமாதிரி நான் உங்கள் காலேஜ்ஜில் ஸ்டூடெண்ட் பேசுகிறேன் மேம் ஏன் பேர் லலிதா மேம் நான் தேர்ட் இயர் பிகாம் படிச்சிட்டுருக்குறேன் மேம் ஸ்போர்ட்ஸ் க்ளாஸில் ஸ்போர்ட்ஸ் க்ளாஸ் போனேங்க மேம் க்ரௌண்டுக்கு க்ரௌண்ட்டில மனி பர்ஸ் எங்கயோ மிஸ் பண்ணிட்டேன் மேம் மேம் ஸ்போர்ட்ஸ் க்ளாஸ்ஸுன்றதுனால அங்கே போய் ஜெர்சி மாற்ற போனேன் மேம் ஜெர்சி பேக்குலேருந்து எடுக்கும்போது எங்கேயோ தவறி விழுந்துருச்சி மேம் ஆ நான் பிடி மேமுக்கிட்ட போய் கேட்டு பார்த்தேன் மேம் இந்த மாரி ப்ரின்ஸ்பல்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணுங்கள் லெட்ரு எழுது கொடுத்துட்டு வாங்க நான் பார்க்குறேன் அப்படின் சொல்லிருக்காங்க ஆ மேம் ப்ளாக் கலரு அதில் ஒரு மூணாயிருபா ஏடிஎம் கார்ட் எல்லாமே அதுல தாங்க மேம் வச்சுருக்கேன் பஸ் பாஸ்ஸு எல்லாமே அதுல தான் மேம் இருக்கு மேம் பேக்ல தான் மேம் வச்சுருந்தேன் சரிங்க மேம் நான் வந்து ஆஃபீஸ் ரூம்மில வந்து சரிங்க மேம் ஆமாம்ங்க மேம் இல்லைங்க மேம் சின்ன பேக் மேம் சரிங்க மேம் ஆ